அதாவது மழைக்காலத்தில் கார்த்திகை மாத வந்து அதாவது மழை சித்திரைலேருந்து ஸ்டார்ட்டு மழைக்காலத்தில் வந்து மானாவாரி போடலாம் ஆடி மாசத்துலேருந்து மல்லாட்டை போடலாம் கார்த்திகை மாதம் கார்த்திகை மார்கழி மாதம் வந்து மல்லாட்டை வந்து மழை அதிகமாக பேய்ஞ்சிச்சினா ஊற்று எடுத்துக்கும் ஊத்தாங்கள் முழுமையாக இருந்தால் அது ஒன்றுமே வைக்க முடியாது ஊத்தாங்கள் முழுமையாக இருந்தால் பயிர் வெச்சால் நல்லா அருமையாக இருக்கும் கரும்பு கூட ஓரளவுக்கு எப்படியும் தாங்கிடும் ஆனால் மல்லாட்டைலாம் ஊற்று எடுத்துக்கும் கேவுரு வைச்சாலும் பயிர் நல்லாயிருக்கும் நெல் பயிர் வைச்சாலும் நல்லா மகசூல் நல்லா கொடுக்கும் மழை காலத்த்தில் வெய்ல் காலத்தில் வந்து இந்த பயிர் சும்மாதான் அதாவது மணிலாப் பயிர் மக்காச்சோளம் மிளகா இந்தமாதிரி சில்லறப் பயிருகள வைக்கலாம் மழை காலத்துக்கு மட்டும் கரும்பு நெல் பயிர் கேவுரு இதெல்லாம் மழை காலத்துக்கு யூஸ் ஆகும் எந்த ஒரு இது கெடுதலும் வராது இதே வெய்ல் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மல்லாட்டை மிளகா மற்றப் பயிர் இந்த சிறுதானியம் வகைங்களாம் வெயிலில் நல்லா நல்லா மகசூல் கொடுக்கும் மழை காலத்தில் அந்த பயிர் தான் அந்த பயிருங்கள்லாம் எடுக்காது மல்லாட்டை நெல் பயிர் இது மல்லாட்டை இன்னும் வந்து கேவுருலாம் நல்லாயிருக்கும் மல்லாட்டை இதலாம் எடுக்காது மற்ற பயிர் பூரா மழை காலத்தில் சூப்பராக இருக்கும் எந்த ஒரு குறையும் இல்லை வெயில் காலத்தில் வந்து இந்த மல்லாட்டை மிளகா கேவுரு இதெல்லாம் நல்லா அருமையான பயிர் நல்லா மகசூலை கொடுக்கும் எந்த ஒரு கெடுதலையும் வராது வெயிலுக்கேற்ற பயிரு அது மழைக்கு ஏற்றது இந்த கரும்பு நெல் பயிர் கேவுரு இதெல்லாம் நல்லா அருமையாக இருக்கும் கோடைக்காலத்தில் வந்து இந்த மல்லாட்டை பயிர் கேவுரு இது மக்காச்சோளம் இதெல்லாம் கோடைக்காலத்தில் வைக்கலாம் மழைக் காலத்தில் வந்து கரும்பு நெல் பயிர் கேவுரு இதெல்லாம் நல்லா அருமையான பயிர்